இப்பெல்லாம் வர வர மக்களுக்கு வந்து கடன் தொல்லைகள் அதிகமாக இருக்கிறதுனால சின்ன சின்ன கந்துவட்டிக்காரங்க கிட்டல்லாம் போய் கடன் வாங்குகிறாங்க அதேமாதிரி வந்துட்டு இப்போ நிறையா லோனும் கொடுத்துட்ருக்குறாங்க கடன்கள் வங்கிகள்ல எல்லாம் நிறைய வந்துட்டு மகளிர் விஸ் மன்றம் இதெல்லாம் கடன் கொடுத்துட்ருக்குறாங்க அதிலருந்தும் மக்கள் நிறையா பேர் வந்து வாங்குகிறாங்க